ஆ வந் ஆ வந்துருக்குப்பா நீங்கள் வாங்க ஆமாம் ஓகே ஆ நீங்க நீங்கள் ரைட் சைட் போனிங்கன்னா செவன் சொல்லிட்டு நம்பர் போட்டுருக்கும் அந்த ரேக்கில் இருக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம் ஆ ஆ பாருங்கள் ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போய்விட்டு படிச்சிட்டு வந்து கொடுத்தா போதும் ஆ சரிப்பா ஆ சரிப்பா உங்கள் லைப்ரரி கார்டை மட்டும் ஆ நம் சரிப்பா நீங்கள் கார்டை இப்போ கொடுத்துட்டு புக்கை எடுத்துட்டு போங்க நாளைக்கு வ புக்கை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஆ ஓகேப்பா ஆ ஓகேப்பா ஆ ம் ஓகே